இந்த மாதிரி தோட்டம் வந்து நம்ப பண்ணுறக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் பூரா தோட்டம்தான் இருக்குது அவங்க நான் தான் எப்போவுமே காய்கறி கீரை நல்ல பழம் இந்த வாழப்பழம் அது இதுங்கிற கத்திரிக்காய் பொடலங்காய் எல்லா பா காயும் அங்கே போடுவாங்க நாங்கள் அதை பார்ப்போம் அடிக்கடி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை இந்தமாதிரி போட்டாங்கனா இந்தமாதிரி எங்களுக்கும் வருமே அப்படிங்கின்னு நம்ம வீட்டில் கொஞ்சம் எடம் இருக்கு அதைப் பார்த்து அந்தமாரிம்தான் நாங்க பண்ண இந்த வாழை கத்திரிக்காய் பொல்லாங்காய் இந்தமாதிரி பாவக்காய் இது அல்லாப் செடி வந்துட்டுதான் இருக்கு அதேமாதிரி போட்டு நல்லா மருந்தில்லாம அது நல்லா பிரெட்ஷா தண்ணி விட்டு அதுக்கு நல்லா பாதுகாப் பண்ணி நல்லா முறையா அந்த காய் விட்டுதுன்னா ரெண்டு பறிச்சு எல்லாத்துக்கும் நிறையாந்தா ஆளுக்கு ரெண்டு கொடுத்துட்டு நம்மளும் ரெண்டு போட்டு சமையலுக்கு எங்களுக்கு உதவும் அது அந்தமாதிரி ஒரு ஆசை தான் எங்களுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லி ஒரு ஆசை வந்தது வேறொன்னு